இப்போ பார்த்திங்கன்னா படிப்பு பற்றி கேட்டீங்கன்னா நான் ப்ரீ கேஜியிலேருந்து ஃபிஃப்த்து வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன் அதுக்கப்புறமா சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் தமிழ் மீடியம் படித்தேன் இப்போ பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறதுக்கு இங்கே ஸ்கூலுக்கும் நிறைய டிஃபரென்ஸ் இருக்கு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதிகம் இங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு கம்மிதான் இருந்தாலும் அந்த ஸ்கூல் பிடிச்சளவுக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கல வீட்டில் பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபு டென்த்து முடிச்சுட்டு ரெண்டு இயரு கம்பியூட்ரு கோர்ஸ் முடித்து அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்புறம் வீட்டில் வந்து மேரேஜ் பண்ணிணதுக்கப்பறம் எந்த வேலையும் நான் வேலைக்கு போறதில்லை வீட்டில் தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் வீட்டுலயிருக்க வேலையை பார்த்துட்டு இருக்கேன்